தமிழ்நாட்டில் கலாச்சார பாரம்பரியன்னால் நம்ம மியூசியம்ஸ்ஸு மியூசியம்ஸ் நிறைய இருக்குது அந்த மியூசியமில் என்னென்னனு பார்த்திங்ன்னா காந்தி மியூசியம் இருக்குது காந்தி மியூசியமில் என்னெனா காந்தி வாழ்ந்த அந்த வாழ்ந்தப்போ இருந்த அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு அப்புறம் பிளஸ் அவருடைய ரைட்டிங்ஸ்ஸு அவர் என்னென்ன பண்ணிணாரு எல்லாமே வச்சுருக்காங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாயிருக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்கு அதே மாதிரி அவருடைய திங்ஸ்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம சென்னை மியூசியமில் பார்த்திங்ன்னா மியூசியமே நல்லாயிருக்கும் உள்ளே பிளானெட் ஆல்ஸோ இருக்குது பிளானெட் கூட இருக்குது சென்னை மியூசியமில் எல்லாமே இருக்குது என்னன்ன மியூசியமில் வைக்கணுமோ என்னென்ன பொருட்கள் வைக்கணுமோ அந்தந்த பொருட்கள் உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் அது கவர்மெண்ட் எடுத்து நடத்துது அந்த மியூசியமு நம்ம சென்னை மியூசியமில் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் அந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் படிச்சு நல்லா இது பண்ணுறாங்க மியூசியம் எல்லாம் போயிட்டு பசங்கள் பார்க்குறாங்க ஆனால் அது ரெண்டுத்துக்குமே வந்து பீஸ் அடிப்படையில் தான் இருக்குது காந்தி மெமோரியல் வந்து மதுரையில் இருக்குது சென்னைக்கு வந்து பீஸ் ஐம்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் பார்க்குறதுக்கு ஆனால் உள்ளே நல்லாயிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோடைய பாரம்பரியம் எல்லாமே ஏ டூ இசட் பாரம்பரியன்னால் நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து நம்மளோடைய வீடு நம்மளோடைய இது வாழ்க்கை முறை நம்மளோடைய பண்பாடு இது எல்லாமே வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க எப்படி இருக்குதுனு பார்க்குறதுக்காக அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் சென்னை மியூசியமில் கூட இதே மாரி தான் வச்சுருக்காங்க சென்னை மியூசியமில் விலங்குகள் பற்றி வச்சுருக்காங்க அது படிக்கிற பசங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு மியூசியம்ஸு யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு இது தேவையானது தான் இந்த மியூசியம்ஸெலாம் தேவையானது தான் போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி இது பண்ணிணோம்னா நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க முடியும் என்னென்னு பார்த்துக்குலாம் அதை பாக்க முடியும் வேறு மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான மியூசியம் அது காந்தி மெமோரல் மியூசியம் வந்து ரொம்ப ஃபேமஸானது இது யார் இது பண்ணுறாங்கனா கவர்மெண்ட்டே எடுத்து நடத்திகிட்டு இருக்குது இதில் டூரிஸ்ட்யெலாம் போய் பார்த்துட்டு வராங்க அடிக்கடி டூரிஸ்ட் ஆளுங்கெலாம் பார்த்துட்டு வராங்க அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது